செடி வளக்கிறதுங்குறது வந்து ரொம்ப ஜாலியாக ருக்கும் ஏன்னா ஒவ்வொரு செடி வந்து அதுக்கு வந்து குழி தோண்டி அதில் அந்த வெதை வெதைச்சி ஒவ்வொரு நாளும் அந்த செடி மொளைச்சிட்டா மொளைச்சிட்டான்னு போய் பாக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ஃபைனலாக அதோட ஒரே ஒரு அந்த துளிர் மட்டும் அது வெளில வரும்போது பாக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதில் தண்ணிர் ஊற்றி அதில் சுற்றி வேலி கட்டி ஆடு மாடு எதுவும் மேயாமல் பார்த்துகிட்டு அதில் டெய்லியும் தண்ணிர் ஊத்திகிட்டு அதுகிட்டே போய் எப்போதும் கதை பேசிகிட்டு அதுவும் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நம்மள்ட்ட நம்ம அதுகிட்ட நம்ம பேச பேச அதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஏன்னா எனக்கு எனக்கு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மோஸ்ட்லி நான் வந்து வீட்டில் வந்து எல்லாவகையான எல்லாவகையும் சொல்ல முடியாது பட் இந்தியாவில் ஐ மீன் தமிழ்நாட்டில் வந்து பூம்புகார் சைடில் என்னென்ன செடிலாம் வளருமோ ஸோ அதெல்லாம் நான் வளர்த்துருக்கேன் அது எல்லாம் இருக்கும் இதுவரைக்கும் நான் செடி வச்சு எதுவும் வாடி போனது கிடையாது பிகாஸ் நான் அதுகிட்ட தண்ணிர் ஊத்துகிறதோட அதுகிட்டே நான் நிறையவே பேசியிருக்கேன் உனக்கு என்ன வேணும் அது வேணும் அப்படீன்னு சொல்லிட்டு நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் உரம்னாலும் பார்த்து போடுவேன் அது வந்து மோஸ்ட்லி வந்து நான் இயற்கை உரம்தான் யூஸ் பண்ணுவேனே தவிர செயற்கை உரம்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் வேப்பம் வேப்பம் இலைய அரைச்சி ஊத்துறது அப்புறம் ஆட்டு எரு மாட்டு எரு இதெல்லாம் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணி போடுவது அப்புறம் வந்து புண்ணாக்கு தென்னம்புண்ணாக்கு அந்தமாதிரி நிறையாவே இருக்கு இதெல்லாம் போட்டு போட்டு வளத்திருக்கேன் அதில் உள்ள எல்லோருமே சொல்வாங்க வந்து நீ வளக்கிற செடி எல்லாம் வித்தியாசமாக இருக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு எல்லாம் கேட்பாங்க அதுக்கு வந்து டிப்ஸ் சொல் நீ வந்து எந்த உரத்தை யூஸ் பண்ணுற என்ன தண்ணியை யூஸ் பண்ணுற அப்படீன்னு சொல்வாங்க உரம் டிப்ஸை விட நம்ம வந்து அது கூட பேசுகிற டைம் அது அதுகிட்ட நம்ம சந்தோஷமாக ஷேர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் நம்ம அது கூட எவ்வளோ ஜாலியாக ஹேப்பியாக சந்தோஷமாக பேசுகிறோமோ அவ்வளோ அவ்வளோ அது அழகாக பூ பூக்கும் அழகாக இருக்கும் அதை பார்க்கவே ஒரு அழகான ஒரு அட்ராக்டிக் ஒரு பொலிவு வரும் அப்படீன்னு சொல்வேன் நிறையா பேர் கேக்கிற இதே கேள்வி தான் அது எப்படி உங்கள் நீ வளக்கிற செடி மட்டும் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு அப்படீன்னு அது எல்லோருமே சொல்வேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து செடி வளர்க்குறீங்களோ இல்லையோ அதோடு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அதுக்காக ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து செய்யுங்கள் அதுவும் அவ்வளோ அழகாக பூ பூக்கும் காய் காய்க்கும் படத்திலல்லாம் சொல்வாங்கல்ல செடி வளர்க்கணும் அது வந்து நல்லது அப்படீன்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை உண்மையாக வந்து நம்ம வந்து ஒரு மரம் வைச்சா போதும் அது வந்து பத்து வருடம் கிட்டத்தட்ட தேவையான ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்குமாம் அது வந்து நம்ம வாழ்கிறதுக்காக நிறையாவே வந்து நம்ம இயற்கையை வந்து அழிச்சுக்கிட்டே வர்றோம் ஸோ அதனால் நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும் ஃபியூச்சரில் அதனால் மோஸ்ட்லி எல்லோரும் வந்து அவங்கவங்க பர்த்டேவுக்கு வந்து சாக்லேட் வாங்கிட்டு கேக் வெட்டுறதை விட உங்களோட ஒவ்வொரு பர்த்டேவுக்கும் ஒவ்வொரு மரத்தை வந்து நட்டு அதை பத்திரமா பார்த்துக்கணும் சும்மா நட்டுவிட்டு விட்டு போயிடக்கூடாது அதை நல்லா தண்ணிர் ஊற்றி அது ஒரு ஒரு நிலைக்கு வரவரைக்கும் அதை நம்ம பாதுகாக்கணும் செடி செடி வைக்கிறோம்னா அந்த கத்திரிக்காய் செடி அந்தமாதிரி இல்லை ஒரு நல்ல ஒரு பிளைனான இடத்துல வந்து ஒரு மாங்காய் ஒரு தென்னைமரம் ஒரு புளியமரம் ஸோ அந்தமாதிரி ஒரு பெரிய பெரிய மரத்தெல்லாம் நடணும் அவங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் அதனோடு தன்னோட பர்த்டேவுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மரத்தை நட்டு வைக்கணும் ஏன்னா அதுதான் நம்ம வந்து நம்ம ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஒரு செய்கிற ஒரு நல்ல உதவியாக இருக்கும் உண்மையாக தண்ணிர் தான் வந்து நம்மள சேவ் பண்ணணும் பட் நம்ம வந்து இப்போ தண்ணியை சேவ் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதேமாதிரி தான் ஒன்று ஒன்றும் ஸோ அதனால் எல்லாரும் வந்து பிளான்ட்டிங் பண்ணுங்கள் ஸோ பிளான்ட்டிங் பண்ணிணா நம்மளுக்கும் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம என்னதான் ஒரு வேலை ஒரு ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸில் என்னத்துல எந்த ஒரு எனி ப்ராப்ளம் ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லை வொர்க் ப்ராப்ளம் இல்லை படிக்கிற விஷயம் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு செடியை வந்து ஈடுபாடோடு அதுக்கு பார்த்து என்னன்ன வேணும் அதுக்கு வேலி கட்டி அதுக்கு தண்ணிர் ஊற்றி அதுக்கு உரம்லாம் போட்டு பார்த்து செய்கிறோம்ல ஸோ அதில் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து காணாப்போய்டும் நம்மளுக்கு வந்து அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னு தெரியாது பட் நம்ம மனது ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் நம்ம மனசில் வந்து எந்த ஒரு தேடல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது ரொம்ப அமைதியாக இருக்கும் ஸோ எல்லோருக்குமே வந்து இதானே வேணும் எந்த ஒரு எல்லாம் அமைதி எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நொடி ரொம்ப ஹேப்பியாக சந்தோஷமாக போய்ட்டுருக்கும் ஸோ அதனால் எல்லோருமே தான் வாழ்நாளில் வந்து அட்லீஸ்ட் கொறைஞ்ச பட்சம் ஒரு இருபது மரத்துக்கு மேலேயாச்சும் நடணும் ஏன்னா கண்டிப்பாக நம்ம பர்த்டே வயது வந்து போனால் அது நிறைய வரும் பட்டு பர்த்டே அன்னைக்கு நடணும்னு நான் சொல்ல வரலை முடிஞ்சால் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நடுகிற நட வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக இது பண்ணுங்கள் ஏன்னா மரங்கிறது வந்து செல்ஃபிஷ் தனக்குத்தானே எதுவும் செய்துக்காது அது வந்து வந்ததே அது வந்து நம்மளுக்காகத்தான் நிழல் எல்லாத்துலேயுமே வந்து அது நம்மளுக்காக தான் நம்ம கொடுக்குற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு அது நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குது ஆனால் நம்ம தான் வந்து அதை புரிஞ்சுக்காம அதையே நம்ம அழிச்சுட்டு வர்றோம் ஸோ வந்து எல்லோருமே வந்து பிளான்ட்டிங் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் வீட்டுக்கு தேவையான காய்கறி பூச்செடி அதலாம் கூட போட்டு வளர்க்கலாம் அதுவும் ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஒரு ஜாலி மூமெண்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வளர்ந்த ஒரு காய்கறியை எடுத்து நீங்கள் சமைச்சி சாப்பிடும் போது அதோடைய டேஸ்ட்டே வந்து வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும்